வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க என் பேர் கௌரி சங்கருங்க ம் இந்த மாதிரி எங்கள் தங்கச்சி பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறக்கு தான் கால் பண்ணியிருக்கேங்க ஆ பெண்ணு பேர் வந்துங்க மகாலட்சுமிங்க பையன் பேர் ஹரிகிருஷ்ணங்க பெண்ணுக்கு இருபத்தி மூணு வயது ஆச்சுங்க பையனுக்கு இருபத்தி ஏழு வயது ஆச்சுங்க பெண்ணு வந்து கடக ராசி பூச நட்சத்திரங்க பையன் வந்து விருச்சிக ராசிங்க விசாக நட்சத்திரங்க அதுதான் உங்கள்கிட்ட கேட்க்கலான்னு கால் பண்ணியிருந்தேங்க

ஆமாங்க பொ பொருத்தமெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்களா ரெண்டு பேர்த்துக்கும் ஆமாங்க மகாலட்சுமிங்க

சரிங்க ஒரு மாசோம்தான் இடைவேளை இருக்குதுங்க பொருத்தமெல்லாம் கரெக்டாக இருக்குங்களங்கா பொருத்தமெல்லாம் கரெக்டா இருக்குதுங்களா சரிங்க சரிங்க அதுதான் வேறு ஏதாவது டேட் கீட் இருக்குதுங்களா வேறு ஏதாவது டேட் ஏதாவது மாற்றி வைக்க முடியுங்களா ஏதாவது நல்ல நாள் இன்னும் இத விட நல்ல நாளாக வேறு கிடைக்குங்களா சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க

சரிங்க சரிங்க நான் வீட்டில் கலந்து பேசிவிட்டு நான் உங்களுக்கு மறுபடி கூப்பிட்றங்க ஆ சி வைகாசி கடைசியில் முகூர்த்தத்தில் வைச்சா கரெக்டாக இருக்குங்க ஏனால் நாங்கள் பத்திரிக்கை அடிக்கணும் சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்ணுங்க ஒரு மாதத்துல சரிங்க சரிங்க ம் இது தாலி பாக்கியம் எல்லாம் நல்லாயிருக்குங்களாங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சரிங்க ஆ நன்றிங்க வாங்க